ஹலோ யாருப்பா சூகா ராஜன் தான் பேசுகிறேன் நீங்கள் நீங்கள் யார் அப்பா யார் போலிஸ்காரரு அழகர் அண்ணன் னே பொண்ணா ஆ சொல்லுங்கள் தரணி சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம்பா அப்பா சொன்னாவ நான் இப்போ கொஞ்சம் வேலையாக வெளியில் கிளம்புறேன் என்கூட வேலை பார்க்குற இன்னொரு ஒரு பையன் இருக்கான் அவனை வர சொல்லவா சரிப்பா நான் நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேனே மழை வேறு பெய்யுது

இல்லைமா ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் சேதம் அந்தமாதிரி இருந்தாலும் அதை மறுபடியும் சரி பண்ணுற மாதிரி வரும்ல ரெண்டு நாள் ரெண்டு நாளில் எப்படி பண்ணுறது ஒரு ஒரு வாரம் சொல்லுங்கள் அவோள்ட்ட என்னமா ஏனோ தானோன்னு கொடுக்க முடியாதுல்ல நம்ம பார்த்து நாளுங்கெழமையெல்லாம் பார்த்து கொடுக்கணும் அதோடு நான் நாளைக்கு வந்துடுறேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வந்துடுறேன்

சரிப்பா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வந்துடுறேன் ம் ஆ சரி வேறு எதுவும் இல்லைப்பா வேறு எதுவும் இல்லைப்பா சந்தோஷம்ப்பா